ஆ சார் ட்ராவல் ஏஜென்சிங்களா

வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு டூர் போகிறோம் ஒரு பதினைஞ்சி பேர் இருக்கோம் நாங்கள் வந்து கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் மாதிரி அப்டியே சரௌண்டிங் ப்ளேஸ் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணிட்டு வரணுன்னு நினைக்கிறோம் அதுக்கு என்ன கொட்டேஷன் ஆகும் என்னன்னு சொல்ல முடியுங்களா ஒரு பதினைஞ்சிலேந்து இருபது பேர் வருவோம் நாங்கள் ஆமாம் ஒரே ஃபேமிலி ஆமாம் ஆமாம் அமௌண்ட் கொட்டேஷன்லாம் எனக்கு இப்போ சொல்லிவிடுங்க எவ்வளோ ஆகும் அப்றம் ரூம்ஸெல்லாம் எப்படி நீங்களே அரேஞ்ச் பண்ணிவிடுவிங்களா ஆ அதே மாதிரி ஏசி பஸ் தான் வேணும் எங்களுக்கு அதுக்கும் சேர்த்தே கொட்டேஷன் ஆ அதான் எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியுங்களா ஆ சரி ஓகே இப்போ அட்வான்ஸுலாம் நாங்கள் கொடுத்துட்டோம்னா எவ்வளோ கொடுக்க வேண்டியது வரும் சரி சரிங்க சார் சார் இப்போது வந்து எங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டு ஃபிஃப்ட்டின் அன்னைக்கி கிளம்பணும் ஒரு டென் டேஸ் இல்லை ஃபிஃப்ட்டின் டேஸ் அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக வெக்கேஷன் அந்த மாதிரி போணுன்னு ஆசைப்பட்றோம் ஆ அதான் ஃபிஃப்ட்டின் அன்னைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா அரேஞ்ச் பண்ணிக்கலாமா ஓகே ஓகே இப்போ வண்டிலாம் புது வண்டியாக இருக்கும்ங்களா ஓகே சரி சரிங்க சார் வேறு ஏதாவது ட்ரைவர்ஸு ஓகே இப்போ எங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஒரு ரூமுன்ற மாதிரி ஒரு அஞ்சு ரூமோ மற்றவங்களுக்கு வந்து ஒரு நாலு நாலு பேர் தங்கிக்கிற மாதிரியும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணணும் எல்லாத்துலேயுமே ஏசி வேணும் எங்களுக்கு ஓகேங்க சார் எங்களுக்கு ரெசார்ட் மாதிரி இருந்துச்சின்னு வைச்சிக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சரி சரிங்க சார் சரி ஓகேங்க சார் ஓகேங்க சார் நாங்கள் அட்வான்ஸ் அனுப்பிட்டு உங்களுக்கு கன்ஃபாம் பண்ணுறோம் சார் தேங்க்யூ